ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல அவங்க கிட்டேயிருந்து வயதானவங்கள்ட்டேருந்து அப்புறம் இப்பெல்லாம் வந்து இந்த பசுமை விகடன் சொல்லி ஒரு புக்கு வருது அதிலேருந்து அதிலையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பசுமை செடி கொடிகளை பொறுத்தவரைக்கும் பசுமை விகடனில் நிறையா வருது இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபிஸில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படினா அவங்கள்ட்டேருந்து யோசனையை பெற்றுக்கலாம் நான் வந்து எதாவது ஒன்றுனா எனக்கு என்னோட வயசில் பெரியவங்க இருக்காங்கள்ல அவங்கள்கிட்ட தான் கேட்பேன் அப்படியில்லன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் ஆஃபிஸர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன எதுனாலும் சொல்லிவிடுவாரு நம்மளைவிட வயசில் மூத்தவங்க அதிகாரிகள் புத்தகம் இவங்கள்ட்டேருந்துதா நான் ஆலோசனை பெருகிறேன்